இப்போ நம்மளோட நாட்டில பார்த்திங்கனா ரயில்வே வந்து மிக முக்கியமான ஒரு போக்குவரத்துனு சொல்லலாம் ஏன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ரெண்டு விஷயத்தில் இது ஒன்று சாலைப் போக்குவரத்து வாகனங்களும் மூலமாக போகிறது தாண்டி அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ரயில்வே தான் கண்டிப்பாக இருக்கும் ரயில்வேவோட சிறப்பு அம்சம் என்னன்னா ரயில்வே மூலமாக நம்ம பயணிக்கிறதுதான் ரொம்ப காசு குற கம்மியாகவும் இருக்கும் நம்மளோட இது நேரத்தை மிச்சம்படுத்துகிற மாதிரியே ஒரு சிறப்பு அம்சமும் கொண்ட ஒரு போக்குவரத்து எதுனால் அது வந்து கண்டிப்பாக நம்ம ரயில்வேவைதான் சொல்லுவோம் இப்போ இந்த ரயில்வே துறை வந்து தனியார்க்கிட்ட போச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா இருக்கும் அப்படிமா அப்படின் நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கனால் அது வந்து சரியாக இருக்காது அப்படின்தான் நான் சொல்லுவேன் எந்தவொரு விஷயமும் தனியார் துறைக்கிட்ட போனால் அது வியாபார நோக்காகதான் ந நடக்குமே தவிர ஒரு சேவை நோக்காக கண்டிப்பாக போகாது ஒரு தனியார் துறை ஒரு ஐந்நூறு கோடி ரரூவா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறானா அதைவச்சு அவன் எப்படி ஆயிரங்கோடி ருபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்தான் பார்ப்பானே தவிர மக்களுக்கு சேவை பண்ணோம் மக்களுக்கு அதை நல்ல முறையில் பயன்படுதுனு சொல்லிட்டு ஒரு தனியார்துறை கண்டிப்பாக எந்த நாளும் யோசிக்காது அதனால் இந்த விஷயத்தில் வந்து என்னோடய கருத்து நான் ஆழமாக சொல்கிறேன் அழுத்தி சொல்கிறேன் தனியார் துறைக்கிட்ட போகிறது வந்து ரயில்வேஸ் போகிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்காது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இதும இது மட்டும் இல்லை ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையில என்னென்னலாம் இருக்கோ அது எதுவுமே தனியார் துறைக்கிட்ட இல்லாமல் அரசு துறையில் இருக்கிறதுதான் என்னைக்குமே நல்லது நம்மளோட உணவு மருத்துவம் கல்வி இது எல்லாமே அரசு துறையில் இருக்கிற வரைக்குந்தான் மக்கள் அ எளிய எளிய மக்களாலையும் அதைவந்து அவங்க நினச்ச டைம்ல அதைவந்து ஆக்ஸஸ் பண்ண முடியும் அதுவந்து அவங்களுக்கு எளிய முறையில் கிடைக்கும் இது தனியார் துறையில் போகிறது வந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்காது அரசால் இதை சரியா நிர்வகிக்க முடியலை அப்படின்னா சரியான நிர்வாகிகலருந்து அதை சரியான முறையில் நிர்வகிக்கலை அப்படின்னு அர்த்தமே தவிர எந்த அரசாலையும் ஒரு ஒரு துறையை வந்து எடுத்து நடத்த முடியாதுனு எந் அப்படி ஒரு எந்த துறையுமே கிடையாது ஒரு சரியான திட்டமிடல் இருந்து சரியான நிர்வாகித்தல் சரியான முறையில் வேலை செஞ்சாங்கன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியும் இது தனியார்துறை ஆனான் நன்மைகள்னு நான் எதுவுமே பார்க்கல இது நன்மையாக இருக்குதுன்னு எனக்கு பெருசாக தோணலை அதனால் இதில் நன்மைகள் இருக்குறமாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை ரயில்வே வந்து இந்தியாவின் நாடித்துடிப்பாக அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னால் நாடி துடிப்பின்னு சொல்கிறதுல எதுவும் தவறு இல்லனுதான் சொல்லுவேன் ஏன்னா இது மிகப்பெரிய நிறைய கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து இதில் இன்னோரு சிறு பல குறைபாடுகள் இருக்குது ரயில்வே ஓட மெயின்டனஸ்லேயும் சரி அதை பராமரிக்கிற விஷயத்தில் வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அதை அவங்களோட கழிவறைய ஒழுங்கா சுத்தமாக வச்சிருக்க மாட்டாங்கள் ஷீட் நிறைய டேமேஜ் இருக்குது ட்ரெயின் மேலே ஓட்டை இருக்குது அப்படின்றமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த சின்னச்சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணாங்கன்னால் மக்கள் வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு நல்ல பயணமாக இந்த ரயிலு இந்த யூஸ் பண்ணிட்டு போவாங்கள் இதெல்லாம் ஒரு அரசு நினச்சா கண்டிப்பா சரி பண்ண முடியும் ஏன்னா அரசுக்கிட்ட அந்த வலிமை இருக்குது இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கன்ஸிடர் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுவாங்கள் அப்படின்றது ஒரு எளிய மக்களோட எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்பில்தான் நானும் இருக்கேன் ரயில்ல வந்து நம்ம எந்த பொருளை வேணாலும் அனுப்பலாம் எ எது உடைபடாத ஒரு ரயில்ல அனுப்பக்கூடிய வசதிகள் கொண்டமாதிரி பொருட்கள் நிறையா இருக்குது இப்போ இந்த கரி அனுப்புகிறது இந்த ஐ மீன் இந்த நிலக்கரி எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லேங்களா அதெலாம் வந்து ட்ரெயின்ல அனுப்புகிறதான் நமக்கு இது வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெயின்ல அனுப்புகிறது மூலமாக நம்மக்கூட பணம் வந்து மிக மிக அதிக அளவில் வந்து குறைவாக செலவாகும் நேரமும் அதே சமயத்தில் மிச்சமாகும் உடல் அ உடல் அலைச்சல் கம்மியாக இருக்கும் இந்தமாதிரி பல நன்மைகள் வந்து நம்ம சரக்குகள் வந்து ரயில்ல அனுப்புகிறது மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இது வந்து இன்னும் நாளுக்கு நாள் இதுவந்து வளர்ச்சியாகதான் ஆகும் ரயில்வே துறையும் இதேமாதிரி வளர்றணும் அப்படின்ட்டு வந்து நான் நான் இன்னும் ஆசைப்பட்றேன்